எங்கள் வீட்டில வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அப்போ வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு நான்தான் சமைச்சேன் அது முதல்ல நான் பண்ணிட்டேன் இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேருக்குத்தான் சொல்லி நான் சமைச்சிட்டேன் அந்த சமைக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது யாராவது பிடிக்லேனு சொல்லிடுவாங்களோ யாராவது ஏதாவது குற சொல்லிடுவாங்களோன்ற பயம் இருந்தது அந்த நான் சமைச்ச அளவுக்கு வந்துட்டு சாப்பிட வரைக்கும் எல்லாரும் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படினு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒருசிலர் கொஞ்ச பேர் வந்துட்டே இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்ஸ்டெண்டாக நான் வந்துட்டு வீட்டில எப்போவுமே ஒரு கருவப்பிலை பொடினு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பேன் அது நான் மட்டும் சாப்பிட்றதுக்காக மட்டுந்தான் வச்சிருப்பேன் நிறைய பேர் வந்ததனால என்னால் என்ன பண்ணமுடியும் என்னால் என்ன உடனே என்னால் என்ன பண்ணமுடியும்னு எனக்கு தெரியவே இல்லை உடனே அந்த பொடி அது ஒன்றுமே கிடையாதுக்கா உளுந்து வறுத்து கருவேப்பில்லையும் மிளகாயும் போட்டு ஒரு பொடிமாதிரி நான் பண்ணி வச்சிருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிடக்குள்ள எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பொடியை வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சேன் அவங்களாம் அது ஏதோ ஒரு புது டிஷ் நான் பண்ணிட்டேன் ஏதோ புதுசாக நான் ஒன்று பண்ணியிருக்கேன் சொல்லி அவ்வளோ ருசிச்சி சாப்பிடாங்க எனக்கு அந்த அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துது எல்லாருக்கும் அது ரொம்பவும் பிடிச்சிருந்துது வெறும் ரசமும் அந்த பொடி இதிலேயே எல்லாரும் வந்த மீதி இருந்த பத்துப்பேரும் சாப்பிடாங்க எனக்கு ஒரு என்ன இதுனால் நான் எனக்கு மட்டுந்தான் அது பிடிக்கும் எல்லாரும் எங்கள் வீட்டில சொல்வாங்க என்ன அந்த பொடியைப்போய் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த விஷயம் பிடிச்சனால நான் பண்ணிட்டு இருந்தேன் வந்த எல்லாருக்கும் அது பிடிக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது நான் இல்லை சாப்பாடு பத்தலேன்ற பட்சத்தில் அதை கொஞ்ச கொஞ்சம் வச்சேன் அது அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படினு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அதை இன்ஸ்டெண்டாக நான் வைக்காமல் இருந்து இருந்தா ல் நான் வேற ஏதாவது சமைக்கணும் அப்படின்றமாரி ஆயிருந்திருக்கும் நான் வச்சிருந்தனால எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பூ ஒவ்வொரு கரண்டிதான் கொடுத்தேன் அவங்க எல்லாரும் வேணும் வேணும் சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதோடய டேஸ்ட் இருந்திருக்குனா அப்போ பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ நல்ல எவ்வளோ ஹெல்தியான அதுவும் ரொம்ப ஹெல்தியான ஒரு பொ பவுட்ரு பொடி எனக்கு அது ஃபர்சனலாகவே அது ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்கும் பிடிச்சு அது எப்படி பண்ண அந்த பொடி எப்படி பண்ணேன் சொல்லு நாங்களும் பண்ணுறோம் நீ மட்டும் இது பண்ணுற நீங்கள் மட்டும் ஹெல்தியாக இருந்தால் நீ மட்டும் சத்தானதாக சாப்பிடா போதுமா எங்களுக்கும் சொல்லு நாங்களும் சாப்பிட்றோம் அப்படினு சொல்லி எங்கிட்ட அது எப்படி பண்ணனுங்கிற இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திட்டு நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு என்னோடய மூளையை யோசித்து ஒரு விஷயம் பண்ணேனால் அந்த ஒரு விஷயம் தாங்க